ஆ என்ன என்னம்மா என்ன என்ன இருக்குதுங்க சாப்பிட எவ்வளோ அமௌண்ட் ஆகும் நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது இருக்குங்களா ஆ சிக்கன் பிரியாணி ஒரு சில்லி இது என்னாகும் எவ்வளோ அமௌண்ட்டு ஆ சரிங்கக்கா நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வைஃப் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க மட்டன் என்ன ரேட் வருதுங்க சரி ஒரு ம ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு மட்டன் சுக்காவும் ஆ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஆம்ப்லேட்டு ஒரு ஆம்ப்லேட்டு ரெண்டு ஆம்ப்லேட் எடுத்து வந்துடுங்க சாப்பிட்டு நாங்கள் வேணும்னா ஆட்ரு ம்ம ரெண்டு ஐ ரெண்டு ஐஸ்க்ரீம் மாத்திரம் கொண்டந்துடுங்க ஆ இது ஆ இதுக்கெல்லாம் ப போட்டு பில்லு போட்டு எடுத்தந்துடுங்க